கிராமப்புற சமூகங்கள் சமூகங்களில் நம்ம விளையாடும் போது ஒரு தனி நபரோட திறன் வந்து ரொம்பவே அதிகரிக்கும் ஏன்னா நமக்கு நம்பளை விட விளையாட தெரிஞ்சவங்கள்கிட்ட நம்ம போய் விளையாட்டு கற்றுக்குறதுனால அவங்களுக்கு தெரிஞ்சதை நமக்கு சொல்லி நம்பளையும் அந்த விளையாட்டுல நல்ல ஒரு வீரர்ராக உருவாக்குவாங்க அதேமாதிரி நம்ப நிறைய பேர்த்துகூட விளையாடும் பொழுது அவங்க விளையாடுறத பார்த்து இன்ஸ்பியர் ஆகி நம்மளும் நல்ல விளையாடலாம் அப்படிங்கிறப்ப மற்றவங்க விளையாடுறதை பார்த்து இன்னொருதவங்க விளையாடும் போது அவனோட திறன் வந்து அதிகரிக்கும் அப்படி அதனால கிராமப்புற சமூகங்களில் எந்த விளையாட்டு விளையாண்டலுமே அது வந்து ரொம்ப பயன் உள்ளதாக இருக்கும் ஏன்னா அந்த சமூகம் வந்து அப்படி நிறையா சக வீரர்கள் விளையாடும் பொழுது அவர்களிடம் இருக்கிற அந்த திறமைகளை பார்த்து எப்படி விளையாடுறாங்க அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு நம்ம விளையாடும் பொழுது நம்பளால் அதில் நல்லா சிறப்புடையவர்களாக வர முடியும் அதேமாதிரி நம்ப விளையாடுறதை மற்றவங்க பார்த்து அவங்களும் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறப்ப கிராமப்புற சமூகங்களில் விளையாடும் பொழுது ரொம்ப பயன் உள்ளதாக இருக்கும் அங்கே நம்ப எந்த விளையாடுனாலும் அதை பயிற்சி ஜெய்சோம்ன்னா அந்த விளையாட்டில் நம்ப திறன் உடையவர்கள்ளா வளர முடியும்